பத்தொம்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினேழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தொன்போது பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஒன்று ஒன்று மூணு இரண்டாயிரத்தி ரெண்டு